ம் சிறந்தது தாங்க அதாவது பார்த்திங்கன்னா பாடுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நம்ம ஒரு என்னுடைய வே என்னோடய குருனு வச்சுக்கோங்களேன் என்னோடய குருன்ட நான் கற்றுகறேன்னா அது வந்து சிறந்தது தான் எப்பவுமே ஒரு குருக்கிட்ட இருந்து தான் நம்ம ஒன்றா கற்றுக்க முடியும் நாமளாக ஒன்றும் கற்றுக்க முடியாது நமக்குன்னு இப்போ ஒருத்தங்க சொல்லித்தரங்கனால் அவங்க தான் நம்ம குரு அவங்கக்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும் அதேமாதிரி இப்போ வந்து எனக்கு எதாவது குரு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னால் எனக்கு ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க அதாவது நான் வந்து இப்போ ஸ்கூலில் ஒன்றாவது ஒரு பன்னெண்டாவது வரைக்கு பாட்டே பாட தெரியாது அப்புறமா காலேஜூக்கும் சேர்ந்தேன் அப்புறமே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான் அவன் பேர் கார்த்திக் அவன் தான் அப்போயே லைட்டாக அவனுக்கு பிடிச்ச ஒவ்வொரு சாங்ஸ் பாடுவான் அப்போ என்னையும் கொஞ்சம் பாட சொல்லுவான் அப்போ க்ளாஸுக்குள்ள போர் அடிக்கும் அப்புறம் அவனோட சும்மா அப்படியே டீ டயத்தில் லஞ்ச் ப்ரேக்கில் இன்டர்வெல்ல சும்மா பாட்டை போட்டுவோம் பாட்டை போடுவோம் நாங்கள் சும்மா பாடிகிட்டிருப்போம் அதை மற்றவங்களுக்குலாம் அப்படியே டிஸ்டபன்ஸ் ஆகும் அதை அவங்க எங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏன்டா சும்மா பாட்டு பாடிட்டே இருக்கீங்கனு அந்தமாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க அவனை பற்றி சொல்லனும்னால் அவன் வந்து அவனும் சின்ன வயசுலேயே சிங்கிங்னால் இன்ட்ரஸ்ட்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து அதனால அவன் என்னையும் கொஞ்சம் பாட சொல்லுவான் ஆனால் என்னை விட அவனுக்கும் நல்லா வாய்ஸ் அதிகமாக இன்னும் சூப்பராக வரும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனு நினைக்கிறேன் அதுக்கு பாடியிருந்தோம் ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு பாடியிருந்தோம் ஆனால் அதில் என்னை விட அவனுக்குத் தான் நல்லா இது வாய்ஸ் நல்லா வந்துச்சு ஆனால் எனக்கு ஏதோ ஓரளவு வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுந்தான் பாடவே ஆரம்பித்தோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அனுபவம் வந்து நல்லா பாடுறது அனுபவமாக இருந்துச்சு அப்றம் எனக்கு வந்து டான்ஸ் ஏதோ வரும் ஆனால் அவனுக்கு வ டான்ஸ் வராது அப்புறம் வாய்ஸ் வந்து நல்லா ஏதோ இருக்கும் பட் அவனுக்கு அந்தளவுக்கு எனக்கு தான் அந்த அளவுக்கு இருக்காது அவனுக்கு பிடிச்ச பாட்டு பார்த்திங்கனா வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டுதான் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அந்த பாட்டு பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்ச வந்து டேரக்டர் பார்த்திங்கன்னா ச்சீ இது மியூசிக் டேரக்டர் பார்த்திங்கன்னா ஏ ஆர் ரகுமானு என்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டே இருப்பான் அதை பற்றி அப்புறம் பார்த்திங்கன்னா